ஹலோ மேடம் நான் விருத்தாச்சலத்துலேருந்து பேசறேன் மேடம் எங்கள் பையன் இப்போதுதான் டென்த் முடித்திருக்கான் அவனை அட்மிஷன் போடணும் லெவன்த் சேர்க்கணும் அதுதான் கடலூருலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ன்னால் உங்கள் ஸ்கூல் தான் சொன்னாங்க அதுதான் உங்கள்கிட்ட என்னென்ன குரூப் இருக்குது ஃபீஸ்ஸெலாம் எவ்வளோ மேம் வரும் ஒன் இயருக்கு கொஞ்சம் லாங்குலேருந்து வருவான் பையன் ஹாஸ்டல் ஃபீஸு அதெல்லாம் ஏதாவது இருக்கா இல்லை பஸ் பஸ் பஸ் எதாவது வருதா மேடம் பஸ் ஃபீஸ் எவ்வளோ வரும் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ மேம் வரும் ஓகே ஓகே மேடம் நான் எங்கள் பையனை அங்கே தான் அட்மிஷன் போடலாம்ன்னு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்துலேலாம் சொன்னாங்க அங்கே தான் நல்ல ஸ்கூல் இருக்குதுன்னு அதுக்குத் தான் பக்கத்தில் உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணிணேன்

லெவன்த் தான் மேம் அட்மிஷன் போடணும் ஓகே மேடம் இப்போதைக்கு என்னென்ன குரூப்ஸ் மேடம் அட்மிஷன் போயிட்டிருக்குது ஓகே ஓகே மேடம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சைன்ஸ் தான் பையன் படிக்கணும்ன்னு ஆசைப்பட்றான் அதுக்குத் தான் அங்கே அட்மிஷன் சீட் இருக்கா இல்லை ஓகே ஓகே மேடம்